ஹலோ ஆ மேம் நான் வந்து லேட்டஸ்ட்டாக எனக்கு வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்து எனக்கு வேணும் ஸோ என்னென்ன மொபைல்ஸுலாம் உங்கள் ஷாப்பில் அவைலபிள் இருக்குது

ஓகே மேம் நான் ஆல்ரெடி வந்து த்ரீ இயர்ஸாக நான் வந்து ஓப்போ தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதில் இருந்தே நான் ஒப்போ தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு ஓப்போவில் தான் கேமரா குவாலிட்டி எல்லாம் எனக்கு வந்து பிடிக்கும் ஸோ இப்போ நாங்கள் வந்து புதுசா வந்து ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அதுக்கு வீடியோ கேப்ச்சர் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட் கேமராவும் பேக் கேமராவும் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் ஸோ ஓப்போவில் அந்த மாதிரி நியூ மாடல்ஸ் வந்துச்சுன்னா அதை காம்மிக்கிறீங்களா ஓகே மேம் எனக்கு நான் ஆக்சுவலாக நான் நெட்டில் சர்ச் பண்ணிட்டு வந்தது வந்து ஓப்போ எஸ் நைன்டின் ப்ரோ வந்து நல்லாயிருக்கும் அப்டிங்கிற மாதிரி பார்த்தேன் ஸோ எனக்கு அந்த மொபைலை காம்மிக்க முடியுமா ஆமாம் எனக்கு ஓப்போ எஸ் நைன்டீன் தான் மேம் வேணும் நான் அதை ஆல்ரெடி நான் பார்த்துட்டுதான் வந்தேன் ஸோ எஸ் நைன்டீன் ப்ரோ ம் ஓகே மேம் நெக்ஸ்ட்டு ஆ ஓகே மேம் அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வந்து ஒன் ட்வெண்ட்டி எயிட் ஜிபின்னு நான் நெட்டில் பார்த்தேன் ஸோ இங்கே ஸோ அது வந்து கரெக்டாக தானே மேம் இருக்கும் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்லாம் எதுவும் வராதுல்ல மேம் ஓகே மேம் உங்கள் ஷோரூமில் வந்து ஒன் இயர் வந்து ஃப்ரீ எதுனா ஒன் இயருக்குள்ள எதுனா ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தருவோங்கிற மாதிரி போட்டுருந்தீங்க அது அவைலபிள் தானே மேம் இஎம்ஐனா மேம் இப்போது இந்த ஃபோனோட காஸ்ட் வந்து நான் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்லி நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துட்டு வந்தேன் ஸோ இங்கே ஷாப்லேயும் சேம் ரேட்டு தானா இல்லை ரேட்டு வந்து எக்ஸ்ட்ராவா மேம் ஓகே மேம் இப்போது எனக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படினா வந்து நான் வந்து மந்த்லி வந்து எனக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் நான் பே பண்ணுற மாதிரி எனக்கு இஎம்ஐயில் பண்ணித் தர முடியுமா மேம் ஆ ஓகே மேம் அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிடணும் ம் ஓகே மேம் அதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு இது வந்து சார்ஜு வந்து நல்லா நிற்குமா மேம் மொபைல் சார்ஜு ஏன்னா பேட்ரி ஓகே மேம் இது வந்து வாட்டர் ரெசிஸ்ட்டெண்ட் தானே மேம் ஏன்னா சம்டைம்ஸ் இப்போ நம்ம ரெயினில் வைச்சி எதுனா வீடியோ ஷூட் பண்றதுனாலும் மொபைலுக்கு எந்த டேமேஜும் ஆகாதுல்ல மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு இதில் வந்து இப்போது ப்ரீ பேமெண்ட்டாக எவ்வளோ மேம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது இனிஷியல் அமௌண்ட்டு எவ்வளோ பே பண்ணுற மாதிரி ஆ ஓகே மேம் அவ்வளோ பே பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து இஎம்ஐயில் போட்டுக்கலாம் அப்படி தானே மேம் ம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் நான் ஒன்ஸ் வந்து நான் செக் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறமேட்டு எனக்கு அது ஓகேவாக இருந்துச்சுன்னா நான் வந்து எல்லோருக்குமே ஷேர் பண்ணுறேன் ஓகேவா மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ